நான் வரைந்த ஓவியம் இரண்டு இரண்டும் முக்கியமான ஓவியங்கள் ஒன்று ஏழையின் பசி அவர்களின் இந்த பஸ் ஸ்டாப்பில் படுத்திருக்கிறவங்க அவங்களைப் பற்றி சேர்த்து வரைஞ்சிருந்தேன் இன்னொரு ஓவியம் ட்ராஃபிக் ரோட்டில் எந்த ஒரு இடத்துல எப்படி வண்டி நிற்கணும் போகணும் அப்படிங்கறத நான் வரைஞ்சிருந்தேன் ஆனால் அதை வந்து நான் ஒரு ஓவியமாக வரைஞ்சு அவ்வளோதான் இது ஒரு ட்ராயிங் நல்லா இருக்குது அப்படின்னுதான் நான் கொடுத்தேன் அதோடய அர்த்தம் எனக்கு அப்புறமா புரிஞ்சிச்சு ஏன்னால் நான் அதுக்கு அப்புறம் வெளி வர வர எனக்கு அந்த ஒரு சுற்றுசூழல் அந்த சூழ்நில பற்றி தெரியும்போது அப்போ நம்ம அதை கருத்தாக தான் வச்ச வரஞ் வரைஞ்சி இருக்கோம் அப்படிங்கிறது புரிய வந்துச்சு அது ஏன் அப்படி சொல்கிறேனா போக்குவரத்து அப்படிங்கும்பொழுது நெரிசல்தான் அதை நம்ம கவனத்தோடு நம்ம அந்த போடுற இடத்துல நின்றுட்டு அந்த சிக்னல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் போகாமல் இருந்தால் அதனால் பெரிய விபத்துகள் வரும் அதேமாதிரி இவ்வளோ மீட்டரில்தான் போகணும் இவ்வளோ கண்ட்ரோலில் தான் வண்டி ஓட்டணுங்கும் போது அதை கரெக்டாக கவனிக்க வேண்டும் அதேமாதிரி கான்ஸ்டபில் போக்குவரத்து காவலாளி சொல்லுறத எல்லாத்தையுமே நம்ம பின்பற்ற வேண்டும் அதேமாதிரி ஏழையின் பசி ஏழைகளுக்கு என்ன பசி எந்த விதத்தில் அவர்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறார்கள் எல்லா வகையிலேயும் பசி பட்டினியோடு தான் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பசியை தீர்க்கணும்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோடய கருத்தாகும்